வாங்க ஆ குட் மார்னிங் சொல்லுங்க என்ன செய்யுது உங்களுக்கு ஓகே எதனால் உங்களுக்கு அப்படி அப்படியா உங்களுக்கு டெலிவரி ஆகி எத்தனை மந்த் ஆகுது ஆ ஓகே ஓகே அப்போ உங்களுக்கு நீங்கள் சரியாக சாப்பிட்றீங்களா கரெக்டாக அப்படியா ஓகே உங்களுக்கு அப்போ இது தூக்கம் எல்லாம் கரெக்டாக இருக்கா சரியாக தூங்குகிறீங்களா எப்படி நைட்டு டயம் அப்படியா தூக்கமா தூக்கம் இல்லாதனால் அப்படி இருக்கும் தூங்குகிறது வந்து முக்கியமானது ஏன்னால் தூங்கலைன்னா வெயிட் லாஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக சரியாக தூங்காதனால் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சின இருக்குது ஓகே உங்களுக்கு அப்போ ஒரு ஹெல்த் பவுடரு வந்து ப்ரோட்டீன் பவுடரு எழுதி கொடுத்தா நீங்கள் ரெகுலராக எடுத்துக்குவீங்களா ஆ ஓகே நான் அந்த மாதிரி எழுதி எழுதி கொடுக்குறேன் அதை நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே உங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் யோகா எதுவும் செய்கிறிங்களா அப்படியா ஓகே உங்கள் டெலிவரி உங்கள் டாக்டர் கிட்டே கொஞ்சம் நீங்கள் கேட்டு பாருங்க எப்போது இருந்து யோகா பண்ணலாம் அந்த மாதிரி ஏதும் கேட்டுக்கோங்க கேட்டுவிட்டு யோகா பண்ணலாம்னு சொன்னாங்கன்னால் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஏன்னால் அதே யோகா பண்ணுறதும் உடம்புக்கு வந்து நல்லது அதனால் டெலிவரி ஆனனால் உங்க டாக்ட்ருகிட்ட கேட்டு பண்ணிக்கோங்க ஓகே நாங்கள் வந்து ஹெல்த் பவுடரு மட்டும் எழுதி தரேன் அதை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை வந்து நிற்காம கொஞ்சம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னால் உங்க ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் ஓகே நீங்கள் நைட்டு வந்து கொஞ்சம் கண்டிப்பாக சிக்ஸ் ஹவராவது தூங்கணும் தூங்காமல் இருக்கிறனால இந்த பிரச்சின இருக்குது தூங்காமல் இருந்தோம்னால் உடம்புக்கு நல்லது இல்லை அதனால் உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தூங்கணும் ஓகேவா ஓகே கூட யாரையாவது தம்பியை பார்த்துக்கிட சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க ஓகே நான் ப்ரோட்டீன் பவுடரு எழுதி தரேன் அதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ஓகேவா தேங்க் யூ ஆ தேங்க் யூ